என்னுடைய அந்த சோப்பு ப்ராடக்டில் ஒரு சின்ன தப்பு என்னன்னால் எல்லா அழுக்கு கறைகள் எல்லாமே அழகாக சுத்தம் பண்ணி பளபளப்பாக்கிடுது ஆனாலும் இந்த காஃபி இல்லை பெய்ண்ட்டிங்கு இந்த மாதிரி கறையெல்லாம் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது நான் என்ன பண்றதுனுந்தான்னு தெரியலை ஸோ இதில் இது ரொம்ப மைனஸான ஒரு விஷயோம் இது ஒன்று தான் அதுக்கப்புறோம் வந்து குறிப்பாக வந்து இந்த வாழை மட்டைக் கறை அப்புறோம் காய்கறிக் கறை இது எல்லாமே போக்கவே முடிய மாட்டேங்குது மற்றபடி மீதி எல்லா கரையும் ஓரளவுக்கு போக்கிடுது ஆனால் இந்த முக்கியமான கறைகளை போக்கறதில்ல இது ஒரு சின்ன மைனஸாகவே தெரியுது எனக்கு என்னுடைய ப்ராடக்டில்